இப்போ நாங்கள் வீட்லேங்க இப்போ கடைக்கு போகணும் தக்காளி பழம் வேணுமென்ட்டு போகணும் கத்திரிக்கா வேணுமென்ட்டு போகணும் முருங்கைக்காய் வேணுன்ட்டு போகணும் அது இருந்தாலே இப்போ வீட்லயே முருங்கை மரம் வைச்சா அந்த புழு பிடிக்கிதுன்னு பயந்து தாங்க அந்த டயமில் இந்த சாம்பலை போட்டு இது பண்ணிக்குவோம் அப்புறம் வந்து கத்திரி செடி கத்திரி செடி வைச்சோம்னா அப்பப்போ என்ன என்ன ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்தால் போதுங்க அது இப்போ நீங்கள் இந்த தக்காளி வந்து செடி போட்டு பந்தல் கட்டி விட்டோம்னு வையுங்க ஒரு செடி இறநூறு கிலோ வரும் அதனால் தக்காளி பிரச்சனை எல்லாம் இருக்காது நம்ம வீட்டில் நெட்ட அந்த காலி இடத்துல எல்லாம் இப்போ ஒரு செடிகள் நட்டு விட்டா சரிங்க அதை அப்பறம் மறுபுடியும் அதில் ஒரு காயை விட்டுருறது மறுபடி அடுத்த வெள்ளாமைக்கு இப்போ இந்த செடி கிழட்டு செடி ஆகிடுதுன்னு வச்சுக்கங்க என்னையாட்டும் அப்புறம் மறுபடி இன்னொரு செடி இப்போ வெதை போட்டு ரெடி பண்ணிடுவோம் இதுலேயே வீட்டு தோட்டமாகட்டும் கிளீனாக வீட்டுக்கு தேவையான பொருள் அப்புறம் அது போக மூலிகை பொருள் துளசி கற்பூரவள்ளி தூதுவளை இதெல்லாம் வளர்த்திக்கிவோங்க வேணுங்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுவோம்